ஹலோ ம் நகை கடையா ஆ ஓகே மேடம் எனக்கு வந்து மேரேஜ் இருக்கு அதற்காக நிறைய நான் நகை வாங்க வேண்டியதாக இருக்கு ஆ எந்தெந்த இப்போ நியூ டிசைனில்லாம் நகை வந்துருக்குங்களா ம் ஓகே மேம் ஓகே

எனக்கு வந்து செயின் வந்து வாங்கணும் செயின் ரிங்கு ஆரம் எல்லாம் வந்து எனக்கு புது டிசைனில் வேணும் ஆ அஞ்சு பவுனில் இருக்கலாம் அஞ்சு பவுனில் ஆரம் ரெண்டு பவுனில் செயின் வாங்கணும் எனக்கு வந்து செயின் வந்து இந்த முறுக்கு செயின் மாதிரி எல்லாம் இருக்குமே அது மாதிரி இருக்கா நியூ மாடலில் வந்துருக்குல அந்த சின்ன சின்னதாக டாட்ஸ் வச்சு இருக்குமே அது மாதிரி எல்லாம் இருக்குதுங்களா

அதெல்லாம் எத்தன ப எத்தனை பவுனில் இருக்கு மேடம் எத்தனை பவுன் மேடம் அப்படிங்களா மேம் எனக்கு அது அஞ்சு பவுனில் வேணும் தாலி செயின் எடுக்கணும் ஓகே செயின் எனக்கு ப்ராப்ளம் இல்லை நான் கேட்குற மாடலில் வந்து எனக்கு அந்த செயின் வேணும்

ம் ஓகே அப்போ வந்து நான் ஆன்லைனில் ஒரு மாடர் மாடல் பார்த்தேன் அந்த மாடல் வந்து நான் உங்கள்கிட்ட காம்ச்சேன் அப்படின்னா நீங்கள் அதை ஒன் வீக்குள்ளே எங்களுக்கு ரெடி பண்ணி தருவிங்களா அதை போலவே ஓகே ஆமாம் ஃப்ரீ ஆஃபர் ஓகே மேடம் ஆடி ஆஃபர் ஆடி ஆஃபர் எல்லாம் பண்ணுவிங்களா மேடம் ஜுவெல்லரிக்கு எல்லாம் ஜுவெல்ஸ்க்கு எல்லாம் ம் ஆ ஓகே மேடம் மேடம் அதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள டிசைன் எல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுவிங்களா நீங்கள் இந்த டிசைன் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ஸ் அப்பில் அந்த மாதிரி ம் ஓகே மேம் ஓகே மேடம் ஏன்னா ஏன் வீட்டில் எல்லாருக்குமே காட்டணும் நியூ டிசைன் நீங்கள் கேட்லாக் வச்சுருந்திங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருக்குமே வீட்டில் காட்ட முடியும் ஒ ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் கடையில் தான் நியூ மாடல் வந்து தோடு எடுத்துகிட்டு வந்தாங்க உங்களோடது நல்லா இருந்துச்சு அவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க உங்கள் கடையில் நியூ மாடல் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ம் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம்